இப்போலாம் யாருமே அதிகமாக பணத்தை வந்து நேரடியாக கொடுத்து வாங்கிறது கிடையாது எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இப்போ எங்கே போய் வேலை செஞ்சாலுமே அதற்கான சம்பளத்தை எல்லாருமே அவங்க அக்கௌண்டுக்கு தான் நேரடியாக கொடுத்துர்றாங்க அதனால் எல் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் சிலருக்கு இதை பணத்தை எடுக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் இப்போ படித்த பசங்கள் அப்படின்னா பேங்க்குக்கு போய்விட்டு அங்கே இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி எல் பணத்தை எடுத்துகிட்டு வந்திருவாங்க ஆனால் படிக்காதவங்கள் வயசானவங்கள் கண் கொஞ்சம் தெரியாதவங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் போய்விட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுவும் அது வந்து வேற மொழியில் தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தமிழ்மொழிதான் படிக்காதவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இப்போ பேங்குக்கு போய்விட்டு யாராச்சும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணித் தருவாங்களா அப்டின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கனா உடனே எழுதி கொடுத்துருவாங்க நம்ம போய்விட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துருவோம் அந்த மாதிரி யாருமே தெரியாதவங்கள் அப்படின்னா இதை எழுதிக் கொடுக்குறீங்களா இதை எழுதிக் கொடுக்குறீங்களா அப்டின்னு ஒவ்வொருத்தவங்கள்டயா போய்விட்டு கேட்டுட்டு தான் இருப்பாங்க சிலர் வந்து உடனே பண்ணிக் கொடுத்துருவாங்க சிலர் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அது வந்து அவங்களுக்குதான் கஷ்டமா இருக்கும் இது வந்துவிட்டு எல்லாருக்குமே தெரிந்த மொழி தமிழ் தானே அதனால் இந்த ஃபார்ம்லாம் வந்து நமக்கு தெரிந்த தமிழ்மொழியிலே இருந்துச்சினால் ரொம்பவே எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் யாராக இருந்தாலுமே போய் அதை எழுதி உடனே பணம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுனால் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்